நேற்றைக்கி கள்ளக்குறிச்சியில் ஒரு மொபைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் ஒன்று வாங்கியிருந்தேன் வாங்கி பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கினேன் நேற்று அங்கே யூஸ் பண்ணக்குள்ளே நல்லா இருந்துச்சு ஹெட் ஃபோன் நல்லா கேட்டுச்சு நல்லா ஓடிச்சி எல்லாமே காலெலாம் பண்ணி பார்த்தேன் நல்லா கிளீயராக இருந்துச்சு சரி நல்லா இருக்குதுன் சொல்லிட்டு நான் காசு கொடுத்து வாங்கிவிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வாங்கிவிட்டு வந்துட்டு இன்றைக்கி திடீரெனு யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொர கொர கொரன்னு சவுண்டு வந்துச்சு என்னென்னு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஓயரெலாம் ரொம்ப அதுவும் நேற்று வாங்கின ப்ராடக்ட் தான் அதுக்குள்ளே பார்த்தீன்னா ஒயரெலாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தேன்னா இப்போ சுத்தமாக பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது ஒரு ஒரு கால் வந்து அட்டன் பண்ணி பேசினா கூட என்ன பேசுகிறாங்கன்னே அதில் கேட்க முடியல பார்த்தீன்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினது அந்த ஹெட்செட்டு வந்து ஒரு ஒர்த்து இல்லாமல் இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது பார்த்துங்க